பாரம்பரிய என்பர் உணவு என்பது பல்லடம் பகுதியில் சிறப்பான சில ஹோட்டல் இயங்கப்படுகிறது பாரம்பரிய வரும்போது இட்லி தோசை என்ற ஒரு சிறப்பான உணவு கோவை திருப்பூர் மற்றும் திருப்பூரில் அடையார் ஆனந்த பவனுங்கிறது ஆரியஸ் ஹோட்டல் அப்படிங்கிறது பல்லடத்தில் மிக சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் அதே சமயம் பார்த்தா நல்ல ஒரு வாயிக்கு ஒரு ருசியான உணவு அப்படின்னு கேட்டமுன்னா பாரம்பரிய உணவு மட்டும்தான் இருக்கு ஆனால் வந்து சிக்கன்னு பிரியாணி இதெல்லாம் வந்து அது ஆகாத ஒரு உணவு பாரம்பரிய நவதானியத்தோடையே குழம்பு ரசம் இதெல்லாம் வச்சா வந்து மிக சிறப்பாக இருக்கு நவதானியம் என்பது வந்து நல்ல ஒரு சிறப்பானது உடலுக்கு ஏற்றது நல்ல பாரம்பரிய உணவு ஹோட்டலை தேடி தான் நாங்கள் சாப்பிடுவோம் நல்ல உணவு என்னாலே அது பாரம்பரிய உணவு தான் அதாவது வந்து எப்படின்னு கேட்டமுன்னா இந்த பச்சைப்பயிறு பாசிப்பயிறு தட்டைப்பயிறு சின்ன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லுறமுல்ல அதை எல்லாம் சேர்த்து குழம்பு ரசம் வைக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கு அதனால நல்ல ஹோட்டல் வந்து பாரம்பரிய உணவு நம்ம பல்லடத்துலியே இருக்குது